நான் வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு லேப்டப் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அந்த லேப்டப் வந்து கரெக்டான டைமிங்க்கு கரெக்டான டேட்ல வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்கள் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே நெகட்டிவாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது கரெக்டான ப்ராப்பரான ஒரு செட்டிங்க்ல இல்லை கரெக்டாக பேக் பண்ணலை ஒருமாதிரி இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா அதில் ஓ கேமரா கீபோர்டே சரியில்லை கீபோர்ட் வந்துட்டு ரொம்ப ப்ரோக்கன் ஆகி ஒரு ஏ இருந் ஏ லெட்டர் இருந்து பி லெட்ரு இல்லை சி லெட்ரு இருந்து பி லெட்டர் இல்லை அந்தமாதிரி ப்ரோக்காகி இருந்துச்சு நிறைய டிஸ்ப்லேன்னு பார்த்தாக்கா லைட்டாக ப்ரோக்காகி தான் இருந்துச்சு அதுவும் செட் ஆகலை சரின்ட்டு ஓப்பன் பண்ணாக்கா ரொம்ப ஸ்லோவாக ஹேங்காகி ஓப்பன் ஆனுச்சு கேமரா வந்துட்டு கேமரா கேமரா வந்துட்டு ரொம்ப நம்ம என்ன ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அந்த இமேஜ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நார்மலாக அப்படியே ட டௌன் பண்ணி காமிக்கிது ஒர்ஜினலாக காமிக்காம அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது நான் வந்துட்டு வாங்கின ரேட்டு வந்துட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு உள்ள ஒர்த்தபுளே சுத்தமாக கிடையாது மொபைல்ல வந்து ஒ மொபைல்ல பார்த்த இமேஜைவிட இப்போ வந்து நேர்ல பார்க்குற லைவ்ல இப்போ வந்து டெலிவரி பண்ணிருக்க லேப்டப் பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரண்டாக இருக்குது ஃபிஃப்டி பர்ஸண்டேஜ் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குல ஒரு ஒரு ஃபைல இப்போது வந்துட்டு ட ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா ரன் ஆகமாட்டேது ஹேங் ஆகுது அப்படியே ஸ்டெக் ஆயிடுது ரொம்ப நேரம் சுத்திகிட்டே இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது டைப் பார்த்தாக்கா டைப்பை வந்துட்டு மிஸ்டேக் ஆகுது டைப் பண்ணாக்கா நம்ம ஒன்று டைப் பண்ணாக்கா அது ஒன்னுத்துக்கு அடிக்குது பா பவர் அப்படினு அடிச்சாக்கா அது வேற லெட்டர்ல வந்துட்டு கொடுக்குது அந்தமாதிரி நிறைய வந்துட்டு நெகட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க டைப் பண்ணும்போது நம்ம ஒன்று நம்ம டைப் பண்ணுறது வந்து வேற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது நம்ம நினைக் நம்ம நினச்ச இடத்துல போய்ட்டு ஸ்டோர் ஆகலை அந்தமாதிரி ஸ்டோரேஜு ஃபெசிலிட்டீஸ் அப்படினு பார்த்தாக்கா ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நான் மொபைல்ல பார்த்தது வந்துட்டு டொன் டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு எம்பி கொடுத்துருந்தாய்ங்க இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ஸ்டோரேஜே அதிகமாக இருக்க மாட்டேது இத்தனை ஆப் ஏற்றலாம் ன்ட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க ரிவியூவ்ல இப்போ நேர்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஆப் ஏத்துனாக்கா அது வந்து ஹேங் ஆகுது ரெண்டு ஆப்புக்கு மேலே வச்சுக்க முடியல த இது பவர் ஆஃப் பண்ணாலும் ஷட்டௌன் பண்ணாலும் உடனே ஷட்டௌன் ஆகாமல் ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிகிட்டே இருக்குது அந்தமாதிரி நான் உடனே பண்ணி வச்சுட்டும் வெளில போக முடியல கேமரா சரியில்லை கீபோர்ட் சரியில்லை டைப் சரியில்லை இந்தமாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அவங்க கொடுத்துருக்கம்மோது நான் பார்த்தது மொபைல்ல பார்த்தது எப்படின்னா ஒரு ஹெட்செட்டு சார்ஜரு எல்லாம் வந்துட்டு செட்டாக இத் இதோடய ஆ இதோடய சேர்த்துதான் செட்டாக வரும் அப்படின்னாங்க ஹெட்செட்டும் வரல அந்தமாதிரி நிறைய கொடுத்தது சார்ஜரு சார்ஜர் தான் மெய்னு லேப்டப்க்கு அது வரல இப்போ இவ்வளோ டேமேஜ் இருக்கும்போது இந்த சார்ஜர் நான் வெளில வாங்கி மாட்டினாலும் அது வந்துட்டு வீணாக தான் போகும் அந்தமாதிரி கொடுக்கல சார்ஜர் வந்து நானாக இருந்து போட்டாலுமே ஒரு நாள்கூட நிற்க மாட்டேது ஒரு மணி நேரம் கூட நிற்க மாட்டேது அந்தமாதிரி குறஞ்சிருது ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நான் நல்லாவே கொடுக்குல